ஹலோ ஆ யாருப்பா சொல்லுங்கள் ஆமாம் பா சொல்லுங்கள் நீங்கள் யாருப்பா

ஆ சொல்லுப்பா ஆ நீ பிடி சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு பிடி சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாப்பா இப்போ நீ வந்து ரெண்டு ஃபோட்டோ உன் பிளட் குரூப் உன்னோட அட்ரெஸ் நூறு ரூபா பணம் எடுத்துன்னு போய்ட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துடனும் இது மாதிரி நான் ஐடி கார்டை மிஸ் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு வேறு ஐடி கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி புதுசாக வேணும்ன்னு சொல்லிவிட்டு நீ போய்ட்டு ஆஃபீஸ் ரூமில் கொடுத்து லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வாப்பா உனக்கு அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் தந்துருவாங்க ஐடி கார்டு ஆ சரிப்பா உனக்கு என்றைக்குப்பா எக்ஸாம் ஸ்டார்ட்டாகுது ஆ சரிப்பா நாளைக்கே தர மாதிரி நான் ஏற்பாடு பண்ண சொல்கிறேன்ப்பா ஆ சரிப்பா